நான் பைக்கில் போய்ட்டு வர ஆசப்படுற இடோனா ரெண்டு இருக்கும் அது லடாக் இன்னொன்று ஒன்று கோவா ஃபஸ்ட் நம்ம இங்கே பைக்கில் எடுத்துட்டு டூரிங் பேக்கேஜ் எல்லாம் போட்டுவிட்டு பைக்கில் சஸ்பென்ஷன் எல்லாமே ரைஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போகலான்னு ஆசப்படுறேன் ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து அதுக்கு ஹிமாலையன் பைக் இல்லை ஹோண்டா ஆஃப்ரிக்கா ட்வின் இன்ஜின் பைக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த பைக் வந்து இங்கே இருந்து நம்ம சென்னையில் இருந்து எடுத்துட்டு போயிட்டு சேலம் வந்து சேலமில் இருந்து பேங்களூர் போயிட்டு நம்ம உடுப்பி மேங்களூர் வழியாக போயிட்டோன்னால் கொன்கன் கோஸ்ட்டு போலாம் கொன்கன் கோஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கோவா ரீச் ஆகிடுவோம் கோவாவில் இருக்கிற ரீஜன் அந்த பீச்சஸ் ஃபீல்ட்ஸ்ஸு கண்ட்ரி சைடுலாம் நம்ம பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம குஜராத் கோஸ்ட்டு வழியாக போயிட்டு சூரத் போர்பந்தர் அது மாதிரி சிட்டிலாம் பார்த்துட்டு ராஜஸ்தான் வழியாக ஜெய்பூர் வழியாக போனோன்னால் நம்ம வந்து டெரெக்டாக டெல்லி போய் ரீச் ஆகலாம் டெல்லியில் இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஜார்கண்ட்லாம் சுற்றிட்டு நம்ம டெஸ்டினேஷனான லடாக்கு வந்து போகலான்னு இருக்கேன் லடாக்கில் தான் நம்மளோட இந்தியன் ஆர்மியோடய மேஜர் பேசஸ்லாம் இருக்குது நம்ம சைனா பாகிஸ்தான் ஓட பாடரும் அங்கே தான் இருக்குது அது ஒரு ட்ரை டெஸட் கோல்ட் டெஸட் அந்த மாதிரி இடம் வந்து உலகத்தில் நிறைய இடங்கள் கிடையாது ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்குது அதனால அங்கே வந்து போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை அதே மாதிரி அந்த ஹை அல்ட்டடியூடில் மௌட்டனியரிங் பைக்கிங் ட்ரெக்கிங் அதலாமே பண்ணணும்னு ஆசை நம்ம பைக்கில் எடுத்துகிட்டு போனோம் போகுமோது நம்ம ட்ரைவரோட ஸ்கில்ஸ் தான் வந்து அங்கே பெருசாக தெரியும் நம்மளோடய டியுரபிலிட்டி நம்மளோடய ஹாண்ட் ஐ குவாடினேஷன் அதெல்லாமே தெரியும் ஆனால் இந்த ஜெர்னி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோடய சவுத்தில் இருந்து நார்த் வரைக்கும் போகிறோம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு யூனிக் கல்ச்சர் என்வயர்ன்மெண்ட்டு அதலாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் வயல்கள் கடற்கரை டெஸட்டு நம்ம மேஜர் சிட்டிஸு அகெயின் ஹிமலையன் மெளட்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறது சைனா பாடர் பக்கத்தில் போகிறது இதெல்லாமே ஒரு ஆசை தான் இந்த மாதிரி பண்ற ஜெர்னி வந்து ரொம்ப யுனிக்காக இருக்கும் ரொம்ப வி விருப்ப விருப்பப்பட்டு போயிட்டு வரணுன்னு ஆசப்பட்றேன் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இந்தமா கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்கிறனால் ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனால் இந்த ஆஃப்ரிக்கா டுவின் பைக் வாங்கிறதுக்குமே வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சரூபா ஆகுது ஸோ இந்த ட்ரி இந்த இருபது லட்சரூபா பைக்கை தவிர ட்ரிப்புக்கு வந்து ரெண்டில் இருந்து மூன்று லட்ச ரூபா செலவளிக்கப்படும் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தோனால் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரியன்ஸ் வந்து மற்ற க கண்ட்ரிஸ்லலான் கிடைக்கவே கிடைக்காது